இப்போது எங்கள் ஏரியாவிலயும் சரி ஸ்டேட்லயும் சரி விவசாயத்தை பற்றி இப்போது என்ன ரீசண்டான நிலம போயிட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மீடியாக்கள் வந்து நிறைய விஷயத்த கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடிலாம் அந்த காலகட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லாதான் போயிட்டுருந்துச்சி ஆனால் வந்து இப்பத்திய சூழ்நிலையில விவசாயம் எல்லாமே அழிஞ்சிகிட்டு வருது அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு மீடியா மூலியமாக நிறைய தெரிஞ்சிக்கிறோம் நிறையா இதனால ஸ்ட்ரைக் நடக்குது ஸ்டேட்லயும் சரி நான் இந்த ஏரியாஸில் கூட சரிதான் நிறைய ப்ராப்லம்ஸ்லாம் இப்போது நம்ம பார்க்குறோம் விவசாயத்தை விட்டுட்டு நிறைய பேர் வெளியில வெளி வேலைக்காக அப்படி போயிட்றாங்க அந்த மாதிரி விஷயத்தைலாம் மீடியாக்கள் வந்து உண்மையை வெளியில கொண்டு வராங்க இன்னொன்று வந்து மூவிஸ் மூலியமாகவும் மக்கள்லாம் தெரிஞ்சிக்கணும் விவசாயத்தை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரீசண்ட்டாக இந்த கத்தி மூவி கூட கொண்டு வந்தாங்க அதில் கூட விவசாயத்தோடைய உண்மையான நில என்ன இப்போது நடந்துட்டுருக்கு அப்படின்ற கருத்தை வந்து கொண்டு வந்து இது பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து உண்மையாக அவங்க வந்து கொண்டு வந்து பேசிட்டுருக்காங்க